தென்னம் பிள்ளைக்கு வந்து மா பள்ளம் நோண்டி நல்ல மணல் கொட்டி தென்னம் பிள்ளையை வச்சு தண்ணி ஊற்றி நல்லா வளரவுடணும் ரோஜா செடிக்கு வந்து இந்த சாம்பல் ஆட்டாம் புழுக்கை இந்த இது மாதிரிலாம் போட்டால் செடி நல்லா வளரும் இது வெங்காயம் இந்த வெங்காயத்தோல் முட்டத்தோல் இந்த மாதிரி சாணி எருவு இதெல்லாம் போட்டால் நல்லா வளரும் இந்த மல்லிகைப் பூ கன்றுக்கும் அந்த மாதிரி தான் செய்யணும் ஆட்டாம் புழுக்கை சாணி எருவு சாணி ஆட்டாம் புழுக்கை போட்டால் ரொம்ப நல்லா வளரும் அது மாதிரி எல்லா செடிங்களுக்குமே இந்த மாதிரி எருவுங்கள் போட்டால் நல்லபடியாக வளரும் அது வளர்ந்து முடி வள வளரவுட்டு பூவெல்லாம் பூத்துச்சின்னால் நல்லா பறித்து தலைக்கு வச்சிக்கலாம் மற்றப்படி எல்லா பூக்களுமே கனகாம்பரம் டிசம்பர் எல்லாம் நம்ம எப்படி பதி பாத்தி செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லப்படியாக வளரும் வளர்ந்து முடிந்த ஒடனே நம்ம அதை பூத்து எடுத்து தலைக்கு கட்டி வச்சிக்கலாம் அதே மாரி வீட்டில உள்ள காய்கறிகள் தோட்டம் இதெல்லாம் காய்கறி தோட்டம் இதுக்கெல்லாம் இந்த எருவுங்க போட்டால் ஆட்டாம் புழுக்க சாணி எருவு இதெல்லாம் போட்டால் நல்லா வளரும் நம்ம இருக்கிற செடிங்களை எல்லாம் நல்லபடியாக கூட்டி சுத்தமாக பெருக்கி நல்லபடியாக சுத்தம் பண்ணி செடிங்களை வளர்த்தா நல்லா ஆரோக்கியமாக வளரும் மற்றபடிக்கி எந்த இதுவும் இல்லாமல் செடிங்களாம் நல்லபடியாக சேர்ந்து வளர்ந்து வரும் அது வந்து நம்ம வந்து திருப்பி எடுத்து நல்லபடியாக கட்டி தலைக்கு வச்சிக்கலாம் எல்லாம் பூ செடிகளுக்கும் இந்த மாதிரி எருவுங்க போடணும் சாணி எருவு ஆட்டாம் புழுக்கை இந்த மாதிரி எருவுங்கள்லாம் போட்டால் செடி நல்லபடியாக வளரும் அது வளர்ந்த ஒடனையே அப்படி நம்ம என்னன்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சமுன்னால் சீக்கிரமாக செடிங்கள்லாம் நல்லபடியாக வளர்ந்து நல்ல பெருசாகி நிறைய பூவெல்லாம் பூக்கும் அதே மாதிரி செடிங்கள் எல்லா செடிங்களுக்குமே இந்த மாதிரி செஞ்சமுன்னால் நல்லபடியாக வளரும் அதேமாரி காய்கறிகளுக்கும் சா பூச்சி கீச்சி வராமா இருக்கிறதுக்கு இந்த சாம்ப எருவு இதெல்லாம் மருந்துகள்லாம் தூவிவுட்டால் அதுங்களும் நல்லபடியாக வளர்ந்து வரும் அடுத்த படி இந்த பாவக் கன்று இந்த இது எல்லாம் போ இருந்துச்சுன்னால் அதுலேயே பூ பூத்து சா பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு சாம்பலை நல்லா தெளிச்சுவிட்டமுன்னா சீக்கிரமாக நல்லா காய்ங்கள்லாம் நல்லா காய்க்கும் எல்லா செடிகளும் இந்த ஜாதி பூ முல்லைப்பூ இதுங்களுக்கெலாம் இந்த எருவுங்கள போட்டால் நல்லா சூப்பராக நல்லா வளர்ந்து வரும் ஆட்டாம் புழுக்கை தான் அதுக்கு முக்கியத்தேவ அது போட்டாவே பூவெல்லாம் நிறைய பூக்கும் நல்ல கா பூத்து நல்லா நிறையா வரும் வந்தால் அது நல்லா தலையில் கட்டி நல்லா வச்சிக்கலாம் பூ ரொம்ப பூ பூக்கிறது மு மல்லியப் பூவும் முல்லைப் பூ ஜாதிப் பூ இந்த மாதிரி பூவுங்கள்லாம் நல்லபடியாக இது மாதிரி எருவு சாணி எருவு ஆட்டாம் புழுக்கை இது எல்லாம் போட்டால் இந்த எருவெல்லாம் நல்லா போட்டு வளர்த்தமுன்னா அது இதாயிடும் அது மாதிரி செஞ்சிகிட்டே இருக்கணும் நம்ம தெனமும் அதை கூட்டி கீட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி அது நல்லபடியாக வளர்த்து வரணும் அதேமாதிரி எல்லா செடிகளுமே இப்படிதான் செய்யணும் அது நம்ம எவ்வளோ பாராமரித்து வரமோ அது வந்தால் நம்ம சீக்கிரமாக செடி எல்லாம் கொஞ்சம் பெருசாகி நல்லா வளர்ந்து வரும் நல்லா பூவெல்லாம் நிறையா பூக்கும் அதையும் நம்ம எல்லாம் தினமும் பறித்து பறித்து தினமும் தலைக்கு கட்டி வச்சிக்கலாம் மல்லியைப் பூவும் சரி ஜாதிப் பூ முல்லைப் பூ கனகாம்பரம் டிசம்பர் இது எல்லாமே நமக்கு வந்து தலைக்கு வச்சிக்கிற பூ தான் அதெல்லாம் அதெல்லாம் எப்படி நம்ம பராமரித்து நம்ம சரி பண்ணி வச்சிகிட்டமுன்னால் நமக்கு கடையில் வாங்க வேண்டிய தேவையே இல்லை நம்ம வீட்டிலயே பறித்து நம்ம வச்சிக்கலாம் அதனால் செடிங்களை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாராமரித்து அதுங்களை நம்ம சுத்தம் பண்ணி சரி பார்த்து நம்ம வந்து பூக்கிற மாதிரி பண்ணணும் அதை வீணாக்காமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி அந்த காய்கறிங்கள் செடிங்களும் அப்படி தான் அதுக்கும் அப்படி தான் சாம்பல் எருவு தான் போடணும் ஆட்டாம் புழுக்கை போடணும் சாணி எருவு போடணும் இது இந்த கத்தரிக்கா வெண்டைக்கா இதெல்லாம் எல்லாம் செடிகளுக்கும் இந்த மாதிரி நம்ம போட்டமுன்னால் எல்லாத்துக்குன்னு காய்கறி எல்லாம் நிறையா காய்க்கும் இதெல்லாம் நம்ம நல்லா வளர்த்து வந்தமுன்னால் நம்ம வீட்டுக்கு குழம்புக்கும் ஆகும் நம்ம தொட்டுக்க பொரியல் எல்லாமும் நம்ம செஞ்சிக்கலாம் அதனால அது காய்கறிகள்னு நம்ம பாராமரித்து அதுங்களே நல்லா எருவு போட்டு அதுங்களுக்கு வந்து நம்ம சரி பார்த்து செய்யணும்